தேநீர் வந்து எல்லோருக்குமே அனைவருக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து டீ வந்து ஃபஸ்ட் வந்து டீ எப்படி போடுவேனா பாத்திரத்த வச்சுட்டு அதில் பாலை ஊத்திவிட்டு தூளை கொதித்த பிறகு தூளை போட்டுவிட்டு திருப்பி அதை கொதிக்க விட்டுவிட்டு லாஸ்ட்டில் வடிகட்டிவிட்டு சீனியை போட்டு அதை ஸ்பூனை வச்சு கலக்கிவிட்டு அதில் டீ போட்டு டீ டம்ளரில் ஊத்திவிட்டு கொண்டு போய் கொடுப்பேன்